அண்ணா டாக்ஸி புக் பண்ணணும் அப்படியே வந்துகிட்டு பரவால்லை ஷேஃபாக கூப்பிட்டு போய் ஷேஃபாக கூப்பிட்டு வந்துகிட்டு இறக்கி விட்டீங்க கொல்லிமலை ட்ரிப்பு அப்டி ரிட்டன் வந்து மூணாரு அப்படி ரிட்டன் அப்படியே இங்கே நாமக்கல்க்கு வர்றமாதிரி பரவால்லை எல்லாமே ட்ரிப் போனல் இடம் எல்லாமே ஷேஃபாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக லேண்டிங்கெலாம் பண்ணிவிட்டு நல்லா கூப்பிட்டுவந்து விட்டீங்க பரவால்லைண்ணா சூப்பராக இருந்துச்சுண்ணா அண்ணா சரிங்கண்ணா இப்போ அமௌண்ட்டுக்கு எப்புடிண்ணா என்னெண்ணா பண்ணலாம் அமௌண்ட்டு கொஞ்சம் எப்படி என்ன சொல்லிடீங்கனா அதுக்கு தகுந்தமாதிரி பண்ணிக்கலாம் எப்புடிண்ணா உங்களுக்கு நான் கையிலே கொடுத்துட்ருமாண்ணா இல்லைனா ஃபோன் பே இந்தமாதிரி ஃபோன் பே ஜிபேயில் பேடிஎம் இந்தமாதிரி இதில் வச்சு தான் அனுப்புச்சுட்றவாண்ணா ஆ நீங்களே சொல்லுங்கக்கா நீங்களே சொல்லுங்கண்ணா நீங்களே சொல்லுங்க சார் உங்களுக்கு எது ஓகேவோ அதுபடியே நம்ம வசதி அதுபடியே இருந்துடலாம் சார் அப்படி இல்லைண்ணா நீங்கள் ஷேஃபாக கூப்பிட்டுப்போய் ஷேஃபாக லேண்டிங் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்க ரெடியாகதான் இருக்கோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி சொல்லுங்கள் நாங்கள் அதுபடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோண்ணா ஓகே சார் அது வந்து என்னோடய அதாவது என்னோடய தொழில் சார் நான் வந்து ஷேஃபாக கூப்பிட்டுப்போய் ஷேஃபாக கூட்டுப்போய் இது வந்து என்னோடய வந்து கடவுள்மாதிரி பார்த்து என் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால இதில் என்ன சார் இருக்குது அப்படி ஓகேண்ணா ஓகேண்ணா மிக்க நன்றி நல்லதுண்ணா சரிண்ணா இப்போ எவ்வளோண்ணா ஆச்சுண்ணா சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட் ஹண்ரட் ட்வெல் சார் அப்படி ஓ அப்படியாண்ணா ஓகேண்ணா இதோ ஒரே நிமிஷோண்ணா அண்ணா டூ தௌசண்ட் டூ தௌசண்னா கொடுக்குறோன்னா தனியாக டூ ஃபைவ் ஹண்ரட் கொடுக்கிறோண்ணா சேஞ்ச் இல்லைண்ணா உங்கக்கிட்ட சேஞ்ச் இருக்காண்ணா இந்தா ஒரே நிமிஷம் சார் பார்க்குறேன் சார் அ சரி பாருங்கண்ணா சார் கோச்சுசிக்காதீங்க சார் சேஞ்ச் வேறு என்கிட்ட இல்லைங்க சார் எதாது தப்பாக நினைச்சிக்காதீங்க சேஞ்ச் வேறு இல்லை ஓகே ஓகேங்கண்ணா பரவால்லை பரவால்லை ஒன்றும் தப்பு இல்லைண்ணா சரியண்ணா அப்படினா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா அப்படியே நான் உங்கள் ஃபோ நான் ஃபோன் பேலேருந்து அப்படியே அமௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்றேன் ஏன்கிட்டையும் சேஞ்ச் இல்லைண்ணா அப்படியே தான் இருக்குது அகௌண்டு சார் ஓகேங்க சார் நம்பர் சொல்லட்டுமா சார் ஆ நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியே உங்களுக்கு பேமெண்ட்டில் இருந்து போட்டு நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுறேன் ஆ ஓகே சார் நன்றி சார் அமௌண்ட் செண்ட் ஆயிடுச்சானு பார்த்துக்கங்கண்ணா ஆ ஆயிடுச்சுங்க சார் ஆயிடுச்சுங்க சார் தேங்க்ஸ் ஆ ஓகேண்ணா மோஸ்ட் வெல்கம்ண்ணா